சார் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோங்க சார் சார் நாங்கள் கோயம்புத்தூரில் பொட்டிக் ஷாப் மாதிரி ஒரு சின்ன கடை வைச்சிருக்கோங்க சார் எங்களுக்கு வந்து துணி தேவைப்படுது அதனால் உங்கள் உங்கள் இந்த இது கம்பெனிலேருந்து துணி கொஞ்சம் வாங்கலாம்னு இருக்கோம் துணி துணி குவாலிட்டியாக நல்லா இருக்கும்ங்களாங்க சார் சரிங்க சார் ஏதாவது வெலை கொஞ்சம் கம்மி

சரிங்க சார் சரிங்க சார் சார் ஏதாவது வெலை கம்மி பண்ணி டிஸ்கௌண்ட் போட்டு கொடுப்பீங்களாங்க சார்

அப்படிங்களாங்க சார் சரிங்க சார் ஏதாவது எங்களுக்கு நிறைய எங்களுக்கு நிறைய துணி வேண்டியது வேண்டுமா இருக்குதுங்க சார் அதனால் வந்து கொஞ்சம் புதுப்புது ட்ரெஸ்ஸாக வேணுமா இருக்குது சரிங்க சார் சரிங்க சார் ஏதாவது எங்களுக்கு டோர் டெலிவரி பண்ண முடியுமாங்க சார் எங்களுக்கு ஏதாவது டோர் டெலிவரி பண்ண முடியும்ங்களா வீட்டுக்கே அனுப்புகிற பார்சல் பண்ணி அனுப்புகிற மாதிரி முடியும்ங்களா அப்படிங்களாங்க சார் சரிங்க சார் ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் வர்றோம்ங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நாளைக்கு கடை இருக்கும்ங்களாங்க சார்

சரிங்க சார் நாளைக்கு வர்றோம்ங்க சார் ஆ சரிங்க சார் தேங்க்ஸ் ஆ தேங்க்யூ சார் சரி வைச்சிட்றேங்க சார் ஆ ஆ